ஹலோ சாருமதி டைலரா எங்களுக்கு ஆன்வல் டேக்கு ஒரு டிரெஸ் காஸ்டியூம் வேணும் ஃபிஃப்டீன் காஸ்டியூம் வேணும் கொஞ்சம் பிரைடலாக தைக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் காஸ்டியூம் வேணும் ஒரு டொண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ ஏஜ் குள்ளே நீங்கள் கேள் ஆமாம் அப்புறம் இது எவ்வளோ அமௌண்ட் ஆகும் இப்போ பிரைடெல்லாம் வைச்சா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிப்பீங்ளா பிரைடெல்லாம் பண்ணிணா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிப்பீங்களா ஓ சரி உங்களால் எ எத்தனை நாள்குள்ளே தர முடியும் ஒரு ஆகஸ்ட்டு டொண்ட்டி ஃபைக்குள்ளே தர முடியுமா ஆமாம் அவங்களது கம்மியெலாம் பண்ணிக்க முடியாதா ஏன்னால் ஸ்கூல் ஸ்டூடென்ட்ஸாக இருக்காங்க காலேஜ் ஸ்டூடென்ட்ஸாக இருக்காங்க அதுதான் கொஞ்சம் ஆமாம் ஆமாம் ஆயிரம் ரூபாவா சரி இப்போ டிசைனெலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட முடியுமா ஃபேர் கிளாத்தா இப்போ நீங்கள் கொஞ்சம் மாடல் மாடல் கொஞ்சம் சொல்ல முடியுமா என்னென்ன மாடலெலாம் இருக்குதுன்னு ஓகே இப்போ ஒரு ஒரு இதுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டா ஓகே ஆ சரி ஆ நாங்கள் நெக்ஸ்ட்டு வீ ஆகஸ்ட் டொண்ட்டி ஃபைக்குள்ளே தைச்சி கொடுத்துடுவீங்கள கண்டிப்பாக இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டிரெஸ்னால் எவ்வளோ கிளாத் வாங்கணும் ஒரு ஐம்பது பேருக்கு ஆமாம் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்டன் ஆக்கிக்கோங்க எப்போ தருவீங்க கரெக்டாக சொல்லுங்க ஆ ஓகே சரி பாதி பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும் அது தரேன் பாக்கி அமௌண்ட்டு ஆன்லைனில் பே பண்ணலாம்மா நேரில் வரப்பேயா ஓகே இது எவ்வளோ எ எத்தனை மணி நேரம் கடை ஓப்பனில் இருக்கும் சேட்டர்டே லீவா ஓகே சரிங் மேம் நான் அனுப் நா நான் நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட ஃபுல்லாக கொடுத்துட்றேன் நீங்கள் தைச்சி கொடுத்துருங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ம் சரி தேங்க்ஸ் ஆ ஓகேங்க தேங்க் யூ